நான் டிஜிட்டல் ஆர்ட்டில் மோட்ஸ்லி வந்து பிக்ஸ் ஆர்ட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா கேன்வாஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் கருவிகள் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து டிஜிட்டல் ஆர்ட்டை விட நான் எனக்கு வந்து கையால் பாரம்பரியமாக ஓவியம் தீட்டினால் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அது தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம மனதும் நம்ம கையும் எந்த அளவுக்கு ஒத்துழைத்து அதில் வரைகிறமோ அந்த அளவுக்கு நம்ம ஓவியம் அழகாக இருக்கும் நம்ம வரைய வரைய தான் அதோடய அழகு வந்து அதிகமாகும் இப்போ வந்து டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்து பாதி வரைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை அதுவே ஐடியாலாம் கொடுக்கும் இப்படி வரையலாம் அப்படி வரையலாம் ஆனால் வந்து நம்ம சுயமாக பாரம்பரியமாக நம்ம கையில் ஓவியம் தீட்டுறப்ப நம்மளாக தான் வந்து யோசித்து நமக்கு வந்து என்ன மாதிரி வேணும் பிடிக்கும் அப்படிங்குறத வரைவோம் அதனால வந்து கையால் பாரம்பரியமாக வரைகிற ஓவியம் தான் ரொம்ப அழகாக இருக்கும்